அதிகமா யூஸ் பண்ணுற ஆப் வந்து ஜீபே ஃபோன்பே பேடிஎம் ஸோ அந்த மாதிரி இதெலாம் இது வந்து இதோடய சாதகம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் இன்னொருத்தவங்க அதர் பர்ஸன் வந்து இன்னோரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மணி அனுப்பணுன்னால் உடனே நம்ம வந்து இது மூலயமா செண்ட் பண்ணலாம் நம்மளுக்கு அவங்க ஏதோ கொடுக்கணும் அப்படின்னா இல்லை நான் வெளில இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நீங்கள் ஜீபே மூலயமா அனுப்புங்க ஃபோன்பே மூலயமா அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது மூலயமா நம்மளோடய நம்ம வந்து சீக்கரம் அவங்கள்ட்டருந்து நம்ம மணியை வாங்க முடியும் இதோடய பாதகம்னு சொல்லணும்னா இப்ப நம்ம அடிக்கடி வந்து சர்வர் பிஸி அப்படின்னு வரும் ஒரு சில நேரம் வந்து ஒர்க் ஆகாது அதுக்கப்புறோம் யூபிஐ பின் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்க சொல்லும் நம்மளை பேங்கில் வந்து சம்திங் ஏதாவது ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒர்க்காகாது இதை திரும்ப அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்டிங்லிருந்து திரும்ப பண்ணணும் இது வந்து இதோடய பாதகம்